இப்போ தமிழ்நாடு பார்த்திங்கனா மூன்று கடல்களால் சூழ்ந்து சூழப்பட்டு இருக்குதுன்னு நம்ப கேள்விப்பட்டிருக்கோம் இந்திய பெருங்கடல் வங்காள விரிகுடா அப்புறம் பார்த்திங்கனா அரபிக்கடல் இது மூன்றால் தான் சூழப்பட்டிருக்கு அதோட கலாச்சாரம்னு பார்த்திங்கனா நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்பள தமிழ்நாடின் கலாச்சாரம் அப்படினாலே நம்ப டிரஸ் அந்த பட் வே புடவையும் வேட்டி சட்டையும் அது கட்டினாலே ஒரு நான் என்ன சொல்வது ஒரு தமிழ் மக்கள் அப்படின்ற ஒரு இது நல்லாவே தெரியும் நம்ம கலாச்சாரத்தின் திருவிழாவை தான் பொங்கல் வழிபாட்டு பொங்கல் தை திருநாள் கொண்டாடிகிட்டு வந்து இருக்கோம் தைத்திருநாள் அப்போ கழனியில் போய் நம்ப பொங்கல் வச்சுக்கிறது மாட்டுக்கு பொங்கல் வைக்கறது அந்த சாரி வேட்டி கட்டி செலிப்ரேட் பண்ணுறது இது எல்லாமே நம்மளோட கலாச்சாரம் தான் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்திங்கனா ஒரு நம்ப கலாச்சார தொழில் எல்லாம் இருக்கு மீன்பிடித்தல் விவசாயம் ஏறுதழுவுதல் பானை வடிவமைத்தல் பானை வடிவமைத்தல் மீன் பிடித்தல் பார்த்திங்ன்னா இந்த காலத்திலும் நடந்துகிட்டு தான் இருக்கு இது எல்லாமே நம்மளோடைய கலாச்சாரம் நம்ப சொல்லலாம் இன்னமும் அது பாரம் பாரம்பரியமாக அது நடந்துகிட்டு தான் இருக்கு இது தான் நமது தமிழ் நாட்டின் வரலாற்று கலாச்சாரங்கள்